ஓலாங்களா ஆமாம் நான் வாசு தான் பேசுகிறேங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஜங்க்ஷன் வரைக்கும் போகணும் எவ்வளோ நேரம் ஆகுங்க ஓ நெத்திமேடு அந்தப்பக்கம் இருக்கிங்களா கொன்னாம்பட்டி இருக்கிங்களா ஆ ஆ அப்போது நீங்க ரொம்ப ஒரு அரை அரை மணி நேரம் ஆகிடுமா ஆ சரி சரி சரி சரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க ஆமாம் பொன்னமாப்பேட்ட நீங்கள் இப்போது கொன்னமாப்பட்டியில் இருந்து வரணும்னா நீங்கள் இந்த நெத்திமேடு பிரபாத்து ஜவுளிக்கட அப்சர இறக்கம் கலெக்ட்ரு ஆபீஸு முள்ளுவாடி கேட்டு சுந்தர் லாட்ஜு அப்படி வந்துடலாம் நீங்கள் அப்படி வந்திங்கன்னால் உங்களுக்கு ஈ கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம் சில நேரத்தில் எதாவது ட்ரெயின் கீனு எதாது வந்ததுன்னா அது நீங்கள் இன்னும் லேட்டாக போயிடும் ஆமாம் மொத்தம் நாலு பேர் நாலு பேர் போக முடியுங்களா சரி ஓகே ஓ சரி சரி சரி நான் அது பார்த்துக்கறேங்க பார்த்துக்கறேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும் ஓ இப்போது தான் அவங்கள நீங்கள் கூட்டி போய்கிட்டு இருக்கிங்களா சரி சரி சரி சரி சரி சரி ரொம்ப இது பண்ணிவிடாதிங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுங்க ஏன்னா நாங்கள் அங்கே போய் இறக்கி விட்டுட்டு திரும்பி அதுலேயே நாங்கள் திரும்பி நாங்கள் வீட்டுக்கு இதில் வந்துடணும் நாங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு காசு பார்த்திங்கனா காசாக வேணாலும் கொடுத்துட்றோம் இல்லைனா எப்படி சொல்கிறிங்களோ அந்த இதில் நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுக்கு நான் ம் சரி சரி இருக்குது இருக்குது இருக்குது அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு இருக்குது ஓகே ஓகே ஓகே நீங்கள் வந்துருக்கீங்க தானே இந்தப் பக்கம் ஏரியாவில் ஓ வந்ததில்லையா நீங்கள் புதுசா நீங்கள் சரி சரி சரி சரி சரி சரி சரி எவ்வளோ சீக்கிரமாக வர்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா வேணால் வந்துடுங்க ஆமாம் அதே அப்டி சொன்ன மாதிரியே வந்துடுங்க இல்லைனா த எதாவது சந்தேகம்னால் கூட கேளுங்கள் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அந்த ரூ அதே அப்டி சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஆமாம் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தாலும் ஓகே இல்லை இந்தப் பக்கம் வந்து அப்சரா முள்ளுவாடி கேட்டு சுந்தர் ராஜ் அந்த வழியாக வந்தாலும் சரிதான் அந்தப் பக்கம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கும் நான் சொன்ன மாதிரி எதாவது க்ராஸிங் ஏதாக போட்டாங்கன்னால் அது கொஞ்சம் இதானாலும் இதாகும் ஆமாம் முடிஞ்சளவுக்கு இந்த குயிக்காக வந்து சீக்கிரமாக வந்துடுங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் இது ஆத்தூர் ஆத்தூர் போகிற வழி தான் இது ஆமாம் ஆத்தூர் போகிற வழி தான் வரலாம் நீங்கள் அந்த வழியில் கூட வந்துக்கலாம் ஆமாம் ஆமாம் அவு அந்த பக்கமாகக்கூட வரலாம் நீங்கள் உடையப்பட்டி அந்த வழியாக வந்தாலும் வரலாம் நீங்கள் வரலாம் ஆமாம் ஓகே எதாவதுன்னால் கூப்பிடுங்க நீங்கள் ஆமாம் பொன்னமாப்பேட்டை ரயில்வே கேட்டு அதுக்கு அந்த இதுக்கு நேர் இதே வந்து சந்து ஒன்று இருக்கும் தம்பி காளியம்மன் கோயில் தெரு அந்தத் தம்பி காளியம்மன் தெருவில் வந்திங்கனால் நான் வந்து உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன்